இப்போ வந்து எல்லா ஃபோட்டோகிராஃபியுமே ஆன்லைன் மூலமா நிறையா பண்ணிட்யிருக்காங்க நான் வந்து இன்ஸ்ட்டாவில ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்ன்னா காரை விஷால் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் கேண்டி ஃபோட்டோகிராஃபி அப்புறம் கார்த்திகா ஃபோட்டோகிராஃபி அப்புறம் சூர்யா ஸ்டுடியோ டிகோட் இதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றுக்கும் சொந்த ஊர்லையே இருக்கும் ஒரு சிலது வெளியே இருக்கும் நமக்கு தேவையானதை நல்லா சிறந்த முறையில் பண்ணி கொடுப்பாங்க இன்னும் நிறையா சோசியல் மீடியாஸில் நான் ஃபாலோ பண்ணிட்யிருக்கேன்